ஒரு டிஎன்பிசி புக்கு ஒன்று வாங்குனா அந்த புக்கால் எனக்கு நிறைய யூஸ் ஆச்சி என்னன்னா வில்லேஜ்ஜி அட்மிஷன் ஆஃபிசர் அந்த கொஸ்டின்னுலாம் அதில் ஏகப்பட்டதாக இருக்கு அதை வந்து யூஸ் ஃபுல்லாக சூப்பராக இங்கிலீஸ்க்கான ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் தமிழ் இரண்டுமே இருக்கு அதனால் அந்த கொஷ்டின் அந்த புக்கு வாங்குனதுனால் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆக்சுவலாக ஆனால் இப்போ வாங்கி இருக்கிறது தான் ஓ இதுலாம் இருக்கா அப்படின்னு தேட்ற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் வில்லேஜ் அட்மிஷன் ஆஃபிசர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது